ஹலோ பனானா லீஃபோ ரெஸ்ட்டாரென்ட்டுங்களா ஆ சார் ஆர்ட்ரு கொடுக்குணும் சாப்பிடறதுக்கு என்னென்னா சார் டிஷ் இருக்கு ஓகே சார் எதாவது டுடே ஆஃபரு ஸ்பெஷல் டிஷ் எதா எதாவது இருக்குங்குளா ஓகே சார் தேங்க் யூ எனக்கு வந்து ஒரு சாப்பாடு ஒரு நண்டு ப நண்டு ஃப்ரை பெப்பர் ரசம் சார் இந்த மூணுமே ஆர்ட்ரு பண்ணும் சார் ஆ ஆமாம் சார் அதே போதும் சார் ஆ ஓகே சார் உங்கள்கிட்ட ரெஸ் கேஷ் ஆன் டெலிவ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குல்ல சார் ஆ நம்பர் ஒன் நார்த்து ஸ்ட்ரீட் கொளப்பாடி ம் ஆமாம் சார் என்ன ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் கொண்ட்டு வந்தால் ஓகே தான் சார் ஆ ஓகே சார் நான் அமௌன்ட்டு வந்து கேஷ் ஆன் டெலிவரியில பேமண்ட் பண்ணிவிடுறேன் சார் ஆ ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்